என்னோடய பலம் என்னனு பார்த்தீங்கனா என்னுடைய தன்னம்பிக்கையும் விடா முயற்சியும் அதாவது யார் எதை சொன்னாலும் அவங்களுக்கு எதிர்ப்பாக நாங்கள் விடா முயற்சியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுனால அது எனக்கு பலமாக தெரியுது மற்றப்படி என்னுடைய பலவீனம் என்னெனனு பார்த்தீங்கனா என்னோடய இரக்க குணமும் இலகிய மனசும் பிறருக்கு உதுவும் உதவி புரியர்துக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்தது தான் என்னோடய பலவீனம் அப்படி பார்த்தீங்கனா நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு ஏமார்ந்து போயிருக்கேன் அது என்னோடய பலவீனமாயிடுச்சு என்னோடய பலத்தை பார்த்தீங்கனா என்னோடய சொந்த பந்தங்கள் மற்றபடி இருக்கிறவங்களாம் எனக்கு ஆதரவாக இருக்கிறதுனால எனக்கு பலம் அதனால் பலங்கிறது வந்து சொந்தமும் நட்பும் கூடவே சூழ்ந்துயிருக்கணும் அப்படி பார்த்தா அது பலமாக தான் எனக்கு இருக்குது தன்னம்பிக்கையும் விடாமுயறிச்சியுமே பலம் பலவீனம் பார்த்தீங்கனா எல்லோருமே எல்லோரையும் நம்பி ஏமார்ந்து இருக்கிறது தான் என்னோடய பலவீனம்